நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மாடு குதிரை ஒரு குதிரை அப்றம் ஆடுங்க ஒரு அஞ்சாறு ஆடுங்க அப்றம் இருபது கோழி இந்தமாதிரி வந்து வெச்சிருக்கேன் இப்போ ஒரு அனிமல்ஸ் ஒரு பெட்ஸ் மாதிரி வளர்க்கணுன்னாலே அதுக்கு வந்து முக்கியமான மொக ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் விஷயம் வந்து இடம் தான் ஸோ வந்து நான் வந்து அதுக்கு வந்து ஷெட் போட்டு இரும்பு ஷெட்டு தான் அது போட்டு அதுக்கு மேலே கீற்றும் போட்டிருக்கேன் எதனாலேன்னா வெயில் காலத்தில் ரொம்ப ஹீட் இறங்கக் கூடாதுன்னு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஃபுல்லாக சிமெண்ட்டு போட்டு இது பண்ணிட்டோம் இதனால வந்து மாடு குதிரை இது மாதிரி விலங்குகளுக்கு வந்து மழைக்காலத்தில் வர கால் கோமாரி நோய் இதெல்லாம் வராது அது வர்றதுக்கு முக்கியமான காரணமே மண் இதுதான் ஸோ வந்து அது மாதிரி டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் குதிரைக்குமே தனியாக ஒரு இடம் ஒதுக்கி இது பண்ணுறது அதுக்கு மட்டும் இல்லாமல் கோழிகளுக்குமே மரம் இதெல்லாம் அடைகிறதோட அந்த கொட்டாகைலையே வந்து ஒரு சின்ன செக்ஷன் அதாவது கீழே வந்து ஆடு மாடு இதெல்லாம் நிக்கிற மாதிரி மேலே ஒரு பரண் மாதிரி போட்டு அதில் வந்து கோழி இதெல்லாம் வெச்சிருக்கோம் அதை வந்து காலையில் ஏந்ச்சி திறந்து விடுறது அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டு மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் அதாவது இப்போது வந்து கரெக்டாக குதிரை வளக்குறதுனால எல்லோத்துக்குமே வந்து கரெக்டான டைமிங்கில் ஃபீட் பண்ணிடுவோம் இப்போ வந்து பத்து மணிக்கு குதிரைக்கு வந்து அங்கே வந்து கொள்ளு கொடுக்கணும் அடுத்து டூ ஹார்ஸில் வந்து கோதுமை கொடுக்கணும் அடுத்து டூ ஹார்ஸில் இது அடுத்து கொஞ்சம் புல் வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வக்க வக்க வைக்கணும் அந்த மாதிரி வந்து கரெக்டான டைமிங் போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்லா பண்ணிட்ருக்கிறோம் இதனால் அவ்ளோவாக டிசீஸ் வரமாட்டேங்குது இது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து விலங்குகளுக்கு காப்பீட்டுத் திட்டங்கள் வருது எப்படின்னா இந்த குதிரை இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான விலங்குகள் ஸோ வந்து அதுங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு இறப்பு வந்துச்சுன்னா அதை ம மனிதர்கள் ஈடுகட்றதுக்காக அது ஒரு பெரிய இழப்பு ஃபினான்சியல் வைஸும் சரி வளர்ப்பு வளக்கிறவங்க மனதளவிலேயும் வந்து அது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை உ உருவாக்கும் ஸோ வந்து அதுக்கு வந்து இந்தமாதிரி காப்பீடு இருக்கும்போது அதை க்ளைம் பண்ணோம்ன்னா அது க்ளைம் பண்ணவொடனே அதுக்கு வந்து அமௌண்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட் சேங்க்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க அதனால அந்த ஓனர்ஸுக்கும் வந்து அதை வெச்சி வேறு ஏதாவது குட்டி குதிரை வாங்குறது குட்டி ஆடு மாடு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அது மட்டும் இது இல்லாமல் இது ஒரு சின்ன சைட் பிஸ்னஸாகவும் இருக்குது ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல நல்ல உபயோகரமான விஷயமா இருக்குது